பிரியா ஃபிஷ் கடையா எனக்கு கொஞ்சம் ஃபிஷ் வேணும் நீங்கள் சொல்லுங்கள் நான் அதில் என்னென்ன நேம் சொல்கிறேன் எனக்கு வந்து சங்கரா மீன் தாங்க வஞ்சரம் மீன் தாங்க ஆ அப்புறம் வந்து பெரிய பெரிய இறா தாங்க சங்கரா மீன் விலை என்ன வஞ்சரம் மீன் ஆ ஓகே எனக்கு வந்து சங்கரா மீனில் ஒரு கிலோ தாங்க வஞ்சரம் மீனில் அரை கிலோ தாங்க பெரிய இறா உங்ககிட்ட இருக்கா ஆ அது ஒரு ஒரு கிலோ தாங்க ஆ ஓகே தாங்க இல்லை என் தம்பி வந்து வாங்கிப்பான் ஆ ஓகே ஆ ஓகே வஞ்சரம் மீன் அரை கிலோ தாங்க அப்புறம் வறுக்குறதுக்கு எந்த ஃபிஷ் நல்லாயிருக்கும் ஆ கவள மீனில் அரை கிலோ தாங்க வவ்வால் மீனில் ஒரு கிலோ தாங்க இதெலாம் என் தம்பி வந்து வாங்கிப்பான் மேம் ஆ ஓகே ஆ என் தம்பிக்கிட்டேவே காசு கொடுத்து அனுப்பிச்சிட்றேன்